இப்போ வந்து அதிகமாக வந்துங்க வாட்ஸப்பு இன்ட்ரகிராம் யூடுயூப்பு பேஸ்புக்கு இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைங்கள போய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க சாப்புட்றபோது கூட ஃபோனை கொடுத்தா தான் அவங்க வந்து ஃபோனை பார்த்துட்டே சாப்பிடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க ஃபோனை கொடுத்தமுன்னா அவிங்க கவனங்கள் பூராக அந்த செல்ஃபோனில் தான் இருக்கறபடியா மற்றபடி அவிங்க எதுமே பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது அதே மாதிரிங்க ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னா அதில் வந்து நல்லதும் இருக்குதுங்க கெட்டதும் இருக்குது நாம் வந்து இங்கே இருந்துட்டு நான் ஈரோட்டில் இருக்கிறேன்னு பொய் சொல்கிறாங்க அங்கே இருந்துகிட்டு இங்கே வந்து நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சில இதுகள்லாம் வந்து நிறையா நடக்குதுங்க இதெல்லாம் வந்து ரொம்பவுமே அதிகமாக போச்சுங்க அதனால் வந்துங்க இந்த செல்ஃபோனினுடைய இதுகள்லாம் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவிங்க பாட்டுக்கு அவிங்க எதுமே கண்டுக்குறது இல்லைங்க சொன்னாலும் கேக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோதாங்க